நான் வந்து யூஷுவலாக வந்து டான்ஸெலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் தான் டான்ஸ் ஆடிட்டிருந்தேன் இந்த ஃபங்க்ஷன்லாம் வரும் ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரிலாம் நிறைய டான்ஸ் ஆடுவேன் அந்த மாதிரி ஆடறப்போ நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கு எனக்கு கொஞ்சம் ஃபேமஸாயிருக்கே அதனால் வந்து இப்போ நான் வெளியே எங்கனா போனாலும் இப்போ காலேஜுக்கு சீட் போடறப்பையும் அவங்க வந்து ஓகே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு சீட்டும் ஈஸியாகவே கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இந்த டான்ஸில் வந்து நான் யூட்யூபில் டான்ஸாடி வீடியோ போடறதுனால இதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாவும் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணணும் இதற்கெலாம் காரணமாக இருக்கிறது வந்து டான்ஸ் தான் இந்த டான்ஸால் தான் வந்து எனக்கு இவ்வளோ இதுவெலாம் கிடச்சிருக்கு